ஹலோ நான் இங்கே டி என் பாளையத்திலேருந்து பேசுகிறேங்க ஆமா நான் இங்க டி என் பாளையம் தேவராஜின்ட்டு ஒரு விவசாயி பேசுகிறேங்க ஆமாங்க ஆமாங்க இன்னைக்கு இன்னைக்கு போர்வெல் மோட்ரு வேணும்ங்க ஆ அஞ்சு ஹெச் பி மோட்ரு வேணும்ங்க ஆமாம் நீங்கள் எந்த கம்பெனியினுடைய டீலருங்க சரிங்க சரிங்க

சரிங்க எனக்கு வந்து டெக்ஸ்மோ தான் வேணும்ங்க டெக்ஸ்மோவில் இப்போ சரி அதான் ரேட்டு என்ன வருதுங்க கேக்கலாம் தான் ஃபோன் பண்ணேனுங்க ஆ போரில் போடுறதுங்க போரில் போடுறதுங்க ஆமாங்க

மோட்ரு மட்டும் சொல்லுங்கள் மோட்ரு மட்டும் சொல்லுங்கள் பைப்பெல்லாம் நான் அப்புறம் எவ்வளோ லென்த் வேணுங்கிறத சொல்கிறேங்க மோட்ரு மட்டும் என்ன ரேட்டு வரும்னு சொல்லுங்கள் சரிங்க

சரிங்க விலை அதிகமாக தெரியுதுங்களே

இல்லைங்க இன்னைக்கு சரி சரிங்க நீங்கள் எவ்வளோ குறைக்க முடியும்ங்க முடிஞ்சது எவ்வளோ குறைக்க முடியும்ங்க உங்களால்

கம்பெனி நல்ல கம்பெனிங்கும்போது பொருள் நல்லாத்தான் இருக்கும்ங்க ஆனால் வந்து விலையும் இப்போது கொஞ்சம் டிஃபரன்ஸாக தெரியுதுங்க நான் ஒரு எதிர்பார்த்தது ஒரு முப்பத்தஞ்சு ரூவாக்குள்ள எதிர்பார்த்தேங்க நீங்கள் நாற்பதுருவா சொல்கிறிங்க அஞ்சுருவா கம்மி பண்ணீங்கன்னா

ம் நீங்கள் கொறைச்சி கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அடுத்தவங்ககிட்டேயும் சொல்ல முடியும் இந்த கடைக்கு போனால் நல்லா கொறைச்சி வாங்கலாம் அப்படின்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரருகிட்டையெல்லாம் சொல்ல முடியும்ங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு கொறைச்சி கொடுங்களேன் முப்பத்தஞ்சிரூவாயோ அதுக்கு கீழேயோ கொஞ்சம் கொறைச்சி கொடுங்களேன் அப்படிங்களா சரி சரி சரிங்க அப்புறம் மறுபடியும் எந்த டேக்ஸு ஜிஎஸ்டியெல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டெல்லாம் வாங்கக்கூடாதுங்க

சரி

இல்லை இல்லை இன்னைக்கு வந்து எவ்வளோ நீங்கள் தொகையை குறைக்க முடியுமோ அவ்வளோ தொகையை கொறைச்சிக் கொடுங்க பில்லு பில் இல்லாட்டி பரவாயில்ல எனக்கு வந்து மோட்டாருனுடைய வெலை வந்து கம்மியாக இருக்கணுங்க அதான் ஏன்னா நான் ரெண்டு கடையை விசாரித்தேங்க அவங்கள்லாம் கம்மி பண்ணி தர்றேன்னாங்க அப்புறம் கொண்டாந்து ஃபிட் பண்ணி தர்றேன்னாங்க நீங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சு தர முடியும்ங்களா சரிங்க அதுக்கெல்லாம் தனி ரேட்டு கேட்கக் கூடாதுங்க அதுக்கெல்லாம் தனி ரேட்டு கேட்கக்கூடாதுங்க மோட்ரு வெலை என்னவோ அதே ரேட்டுக்கு நீங்கள் கொண்டாந்து ஃபிட் பண்ணி கொடுக்கோணுங்க

சரிங்க சரி ஓகேங்க கேரண்ட்டி கொடுத்துருங்க சரிங்க ஆமாம் ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா நன்றிங்கண்ணா வாங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க சொல்லுங்கள் ஓகே நன்றிங்க சரிங்க சரிங்கண்ணா நன்றிங்க